நண்பர்களோடு நான் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடின விஷயம் அப்படின்னு பார்க்கும் போது என்னுடைய பிறந்தநாள் இப்போ எதனாலாங்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்கூட இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அந்த பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு இராத்திரி ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே எனக்கே தெரியாமல் ஒரு சாப்பாடு செஞ்சு எனக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் இதில் செஞ்சு கோழிக்கறி செஞ்சு அதலாம் குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு அப்புறம் வித்தியாசமான கேக்கு தேனால் செய்யப்பட்ட கேக்கு செஞ்சு அதை ஒரு தோட்டத்தில் இருக்க ஒருத்தங்க வீட்டில் வைச்சு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எல்லாமே சமைத்து அவங்களே கைப்பட எல்லாமே செஞ்சுருப்பாங்க செஞ்சு ஒரு எட்டு மணிக்கு மேலே அங்கே கூப்பிட்டுட்டு போவாங்க கூப்பிட்டு போய்விட்டு அதெல்லாம் பார்த்தாலே ஒரு வகையான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கும் அப்புறம் சொல்லணும்னால் அந்த கேக் வெட்டுற தருணங்கள் மிகவும் அழகாக இருக்கும் இப்போ நம்மளை சுற்றி ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் பசங்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க ஒரு கத்திக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கூச்சல் இட்டுகிட்டு அது நம்ம மேலே இருக்க ஒரு பிரியங்கள்னால் ஒரு ஆசை ஒரு நட்பின் வகையாக பார்க்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க நம்மளை சுற்றி ஒரு உற்சாகத்தோடு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது நம்ம அந்த கேக்கை நம்ம கையால் வெட்டி அதை நம்ம அங்கே சுற்றி இருக்க நண்பர்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச சாப்பாடு தனிப்பட்ட முறையில் செஞ்சு வச்சுருக்க விஷயங்கள் இது எல்லாத்தையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது ரொம்ப ஒரு அழகிய தருணங்களாக இருக்கும் ஸோ எனக்கு கொண்டாடுனதில் மிகவும் பிடித்தது அப்படின்னா என்னோட பிறந்தநாள் அது என் நண்பர்களோடு கொண்டாடினது ரொம்ப பிடிச்சிருக்கு